நான் வந்து கூர்தி வாங்குனேன் ஆன்லைனில் அந்த கூர்தி வந்து பார்க்க இமேஜில் பார்க்க நல்லாயிருந்துச்சி ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு சரி வாங்கினா நல்லாயிருக்குமா அப்டின்னு யோசிச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் அது இப்போ எனக்கு கையில் கெடைச்சிருச்சி இமேஜில் பாக்கிறப்ப குவான்டிட்டி குவாலிட்டிலாம் நல்லாருக்குமா அப்டின்னு டவுட்டில் தான் ஆர்டர் போட்டேன் ஆனால் இப்போ என் கையில் கெடைச்சது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஓகே ஆன்லைனில் வாங்கினா நல்லா தான் இருக்கும் போலிருக்கு அப்படின்னு பாத்தேன் நல்லாவும் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச கலராகவும் இருந்துச்சு குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அதை நான் போட்டப்போ சூப்பராக இருந்துச்சு எனக்கு அது கூர்த்தி புடிச்சிருக்கு எனக்கு மேபி குர்த்திதான் பிடிக்கும் நான் ஆர்டர் போடுகிறப்ப டவுட்டில் தான் போட்டேன் இது நமக்கு பத்துமா கரெக்டாக இருக்குமா பிடிக்குமா நல்ல குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு நெனைச்சி தான் நான் வாங்கின ஆனால் எனக்கு வந்து அந்த கூர்த்தி போட்ட உடனே பிடிச்சிருந்துச்சி அதை நான் வாங்கினப்பயே நல்லா இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு நான் டவுட்டில் தான் வாங்கின நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காதா சரி ரிட்டர்ன் பண்ணிக்கிலாம்தான் வாங்கின பட் ஆனால் அந்த கூர்த்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல குவாலிட்டி நல்ல குவான்டிட்டியாகவும் இருக்கு நான் அதை ஒரு ஃபங்ஷனுக்கு போட்டு போனேன் அவங்க கேட்டாங்க எந்த கடையில் வாங்கின அப்டின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை அது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கின அப்டின்னு சொன்னேன் அவங்க அப்படியா ஆன்லைனில் வாங்கினதா இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஆமாம் ஆன்லைனில் தான் வாங்கின எனக்கு வந்து அது டைமும் வேஸ்ட் ஆகலை நான் ஆன்லைனில் போட்டால் என்னால் போய் வாங்க முடியாதுன்னு நான் ஆன்லைனில் போட்டேன் எனக்கு வந்து டைமும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் வேணுனா போட்டு பாருங்கள் அப்டின்னு நான் ரெகமெண்ட் பண்ணேன் அவங்களும் அந்தமாதிரி கூர்த்தி வாங்கிட்டு ஆஹ் எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த கூர்த்தி நல்லாயிருக்கே இந்த ஆன்லைன் ஷாப்பிங் நல்லாயிருக்கே அப்படின்னு என்ட்ட சொன்னாங்க ஆன்லைனில் வாங்குவது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது டைமும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது டைமையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம்